ஹலோ ஆ ஆமாங்க சார் உடம்பு சரில்லைங்க சார் அதனால் கொஞ்சம் சரியாக காலைல க்ளாஸ் அட்டன் பண்ண முடில்ல அதனால் இனிமே கொஞ்சம் ஒழுங்காக வருவேன் சார் கொஞ்சம் பார்த்து எதாவது கொஞ்சம் எ எழுத சொல்லுங்கள் சார் இன்னும் இல்லைங்க சார் அதான் கொஞ்சம் ஃபீவரு கொஞ்சம் ஓவர் ஆகிச்சின்ட்டு கொஞ்சம் எப்படியும் பார்த்துக்கலான்ற மாரி கொஞ்சம் அலட்சியமாக விட்டாச்சி சார் அப்புறம் இன்னும் இருக்க இருக்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேலை கொடுத்துது அப்புறம் கொஞ்சம் அப்படியே க்ளாஸ் லீவ் போட வேண்டியதாக போச்சு சார் ஆ நான் அடுத்த டைமு கொஞ்சம் ஒழுங்காக வருவேன் சார் கொஞ்சம் எக்ஸாம் எழுத விடுங்கள் சார்

ஆ அதலாம் நல்லா ஈஸியாக தான் சார் இருக்குது படிக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் வந்து உடம்பு முடியாத இல்லைங்க சார் இல்லைங்க சார் அப்படிலாம் இல்லைங்க சார் நான் வந்து எனக்கு உடம்பு சரில்லை அதான் சார் கொஞ்சம் இந்த மாதிரி லீவ் போட்டுடேன் இனிமே மற்ற டைம்மில் அந்தளவுக்கு வ வ வராது சார் நான் வராமல் பார்த்துக்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ம் ஓகே சார் ஆ ஓகே ஓகே சார் ஆ ஓகே சார் ம் சரிங்க ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ ஆ வராமல் பார்த்துக்கிறேன் அதே மாரி கரெக்டா வந்துக்கிறேன் சார் ஆ தேங்க் யூ சார்